குழந்தைங்க படிக்கும் போது தனியார் ஸ்கூல படிக்க படிக்கிறதால இங்கிலீஷ் மீடியமாக தான் சொல்லித்தராங்க முக்கா ஃபுல்லா தொண்ணூறு பர்சன்டேஜி இங்கிலீஷ் தான் சொல்லித்தராங்க அதனால தமிழோடய இது பாரம்பரியம் குறைய ஆரம்பிக்கிறமாரி இருக்குது அதால ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளை கவுர்மெண்டு ஸ்கூல்ல சேர்த்தா தமிழ்ல ஃபுல்லா தொண்ணூறு பர்சன்டேஜ் இல்லை நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் தமிழ்ல முக்கால்வாசி சொல்லித்தராங்க அப்படிங்கம்போது தமிழோட இது வளர்ச்சி அடையுது நம்புளோடைய முன்னோர்கள் வந்து வா தமிழோடைய புராணங்கள் எல்லாம் எழுதி எழுதி வச்சிட்டு அவங்க இறந்துட்டாங்க அதை நாம்ம படிக்காமல் இறந்துடுவோமாட்டுக்கு லைப்ரேரில்ல உள்ள ஒவ்வொரு லைப்ரேரிலையும் அதோடைய புக்குகள் இருக்குது அதை எல்லாம் குழந்தைங்கள் வாங்கி படிக்கணும் நாங்களும் நாம்பளும் படிக்கணும் படிக்கணும் அடுத்து வந்து மக்களுக்கு நாம படிக்கிறத மக்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லி அதோடய விளக்கங்கள் நம்ம சொல்லணும் சொன்னால் தமிழலோடைய முயற்சி இன்னும் சொல்ல சொல்ல தமிழோடய இது இன்னும் வளரும்